நான் வந்து சோனா அப்க தொழில்நுட்ப கல்லூரியில் வேலைப் புரியறேன் நான் ஒரு பேராசிரியையாக இருக்கேன் உதவி பேராசிரியையாக இருக்கேன் இப்போ பார்த்தீங்கனா நான் நான் ஒரு பொது போக்குவரத்தில் தான் டிரெயினில் தான் போயிட்டு வரேன் இந்த ரயிலில் போகும் போது பார்த்தா நான் சேலம் மாவட்டத்தில் மக்கள் வந்து பொதுவாக என்ன தொழிலில் இருக்காங்க அப்படின்னா நான் இதில் அரசாங்க தொழில் தான் ரொம்ப ரொம்ப நிறைய பேரை நான் பார்க்குறேன் அது போக வேறே யார் எப்படி இருக்காங்க அப்படின்னா பூ விற்குறவங்க வருவாங்க பலதரப்பட்ட வேலைகளுக்குப் போகிற மக்கள் வருவாங்க அவங்களோடய பொருளாதாரம் வந்து எப்படி இருக்குது அப்படினா ரொம்ப மலிவாக ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது அவங்களோடய வாழ்க்கை முறைகள் பார்த்தீங்கனா அவங்க என்ன தான் கிங் சிறிதளவு சம்பாதிச்சாலும் நல்லா செலவுகள் செஞ்சு அவங்க ரொம்ப ஆடம்பரமாக தான் இருக்காங்க வே தொழில் வேலை வாய்ப்பு இதெல்லாம் பார்த்தீங்கனா ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தொழிலும் வேலை வாய்ப்பும்லாம் வந்து ரொம்ப சா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியலை பொருளாதார பங்களிப்பும் பார்த்தீங்கனா வாழ்க்கை முறை எல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது உதவி விற்பனை அதிகாரி பகுதி நேர வேலை வருமானம் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது இன்னும் பெரிய அளவுக்கு முன்னேறணும் அப்படினா அரசாங்கம் எதோ ஒரு விதத்தில் இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் நிறையா பேர் சேலத்தில் பார்த்தீங்கனா அரசாங்க ப வேலைக்கு தான் முயற்சி செய்கிறாங்க அதுக்கு இந்த குரூப் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறாங்க அதலலாம் தேர்ச்சி பெறதுக்கு ரொம்ப போராடுறாங்க நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கனா அவங்க இந்த பேங்க் எக்ஸாம் அதுக்கெலாம் வந்து ப பயிற்சிக்கு போகிறாங்க அவங்க கையில் காசே இல்லைனாலும் ஒரு லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த பேங்க் எக்ஸாமோ இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ இல்லை குரூப் எக்ஸாம்ஸோ படிக்கணும் ஆசைப்படுறாங்க கடைசி கடைசியில் அது கிடைக்கிலங்கற விரக்தியில் எதோ ஒரு வேலைக்கு போகிறாங்க இதனால அவங்க பார்த்தீங்கனா பொருளாதாரத்தில் ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க ஒரு வீடு கட்றதுக்கோ ஒரு சாப்பா இப்போ அன்றாட பிழைப்புக்குச் சாப்பிட்றக்கு ஒ சரி ஆனால் ஒரு வீடு கட்றதுக்கோ இ இ பிற்காலத்தில் எதோ ஒரு சேமிப்போ அவங்கனால செய்ய முடிகிறது இல்லை இது தான் வந்து தற்போதைய சூழ்நிலை